ஹலோ யாருங்கள் ஆ ஆமாம்ங்க கமல் காய்கறி கடை தான் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள்ம்மா ஆ வாங்கலாம் அம்மா வாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அம்மா தக்காளி இருக்கு வெங்காயம் இருக்கு அவரக்காய் பொடலங்காய் கோஸு பீன்ஸு சௌ சௌவ்வு எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அம்மா இன்னக்கு காலையில் தான் வந்து இறங்குனது நீங்கள் ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ ம்

ஆ சந்தோஷம் சந்தோஷங்க அம்மா சொல்லுங்கள் என்னென்ன காய் வேணும்ன்னு சொல்லுங்கள் கேரட்டுன்னா கிலோ வந்து முப்பத்தஞ்சி ரூவா போதும்மா நீங்கள் வேணா மொத்தமாக வாங்குற மாதிரின்னா ஒரு அஞ்சுரூவா குறச்சிக்கிறேன் ம் ம் ம்

உருளைக்கிழங்குலாம் கிலோ ஐம்பதுரூவாம்மா உங்களுக்கு ஆ அப்படி இல்லை நான் ஃபர்ஸ்ட்டு ரேட்டை சொல்லிடணும்ல நீங்கள் வாங்குனதுக்கப்புறம் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிடக் கூடாதுல்ல ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன காய் வேணும் ம் பூண்டு இருக்கும்மா பூண்டு ஆ தக்காளி ஒரு கிலோ எழுபது ரூவாம்மா அதில் மட்டும் குறைக்க முடியாது நீங்கள் எத்தனை கிலோ பாக்ஸாக வாங்குனாலும் சரி தான் ஏன்னா பசங்களை வச்சு அங்கே ஏற்றி கொண்டு வரோம் ஏற்றிட்டு வரோம் அதுக்கு ரேட் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா அந்த காயில் மட்டும் ரேட்டை குறைக்காதீங்க வேறு என்ன ஆ சரிங்க அம்மா ஆ ஆ சரிங்க அம்மா சரிங்க அம்மா ஆ எதுவும்மா வெங்காயம் உங்களுக்கு என்னென்ன காய் வேணும் கண்டிப்பாகம்மா உங்களுக்கு என்னென்ன காய் வேணும் எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அது அதில் எத்தனை கிலோ வேணும்ன்னு எனக்கு வாட்ஸப்பில் எழுதியும் அனுப்பிவிடுங்க நான் அந்தந்த ரேட்டையும் நான் உங்களுக்கு திரும்ப அனுப்பிவிட்றேம்மா திரும்ப அனுப்பிவிட்டு ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க அம்மா ஆ ஆ கண்டிப்பாக கண்டிப்பாகம்மா சரிங்க அம்மா எல்லாம் ஓகே அம்மா நீங்கள் எப்படி நீங்களே வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை நாங்கள் பசங்களை விட்டு போட்டு வரணுங்களா சரி வாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கறதை பார்த்து வாங்குங்க வேறு கடைக்கு எதுவும் போயிடாதீங்க ஆ கண்டிப்பாகம்மா அப்படி தான் இருக்கும் ஆ சரிங்கம்மா நீங்கள் கண்டிப்பாக வாங்க வந்து காய்கறி நேரில் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அப்படியே நீங்கள் வண்டியை கூப்பிட்டு வந்தாலும் சரி இல்லை வண்டி வர்லைன்னா நானே கூட ஆட்டோ இருக்குதுங்க எங்களுக்கு பசங்க இருக்காங்க டெலிவரி பாய் வந்து வீட்ல போட்டு வருவாங்க சரிங்களா ஆனால் காசு கொடுத்துட்டு தாங்க அம்மா எடுத்துகிட்டு போகணும் காய்கறிங்களை வந்து ம் நீங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் பசங்களை தேடிகிட்டு அலைய முடியாது இல்லைங்களா ம் சரிங்க அம்மா சரிங்க அம்மா நீங்கள் இன்னும் நாளைக்கு சாய்ந்தரம் வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப சந்தோஷம் அம்மா